நான் நிறைய புத்தக கண்காட்சி வாரம் வருடம் வருடம் புத்தக கண்காட்சிக்கு சென்றுள்ளேன் அதில் புது விதமான புத்தகங்கள் எனக்கு பிடித்த புத்தகங்களே நான் வாங்கியிருக்கேன் அதில் வாங்கி படிச்சிருக்கேன் சில புத்தகங்கள் பேர் ஏ நான் இதில் படிக்கும்போதோ இல்லை ஃபோன்ல மொபைல் ஃபோன்ல பார்க்கும்போதோ இந்த புத்தக வெளியீடு இவங்க வெளி இந்த ஆத்தர் வெளியிட்டாங்க இந்த இ இந்த மாதிரி புது புத்தகம் வெளியீடு அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நான் ஆன்லைன்ல இல்லை ஃபோன் மூலியமா நான் படிச்சது உண்டு ஆடியோ வடிவில் புத்தகங்களை நான் இன்னும் கேட்டதே இல்லை